இப்போது டான்ஸ் பண்ணுறனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் டைம் அப்படிங்கிறப்போ கூட மத்த டைம்ஸ் சில டைம் எல்லாம் டான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏதோ ஃபெஸ்டிவல் அப்போது அப் அந்த மாதிரி டைமில் இந்த டிரம்ஸெலாம் போட்டாங்கனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா மியூசிக் போடுவாங்க நம்மளுக்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும் உற்சாகமாகவும் இருக்கும் அது நம்ம ஒருத்த ஆடுறவங்கள பார்த்து ஓ நம்மளும் இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டு இந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிற அவங்க எவ்வளோ கஷ்டமா இருந்தாலுமே சரி அந்த ஒரு மூவ்மெண்ட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் மன ரிலாக்ஸாக போய் நம்ம கூட வந்து டான்ஸ் பண்ணணுன்னு தோணும் கஷ்டபட் கஷ்டமா இருக்கும்போது டான்ஸ் பண்ணலானு தோணும் இவங்க இப்படி ஆடுறாங்க இந்த மாதிரி மியூசிக்கு ஆ சூப்பராக இருக்குது எல்லா எல்லா மன கஷ்டத்தையும் மறந்து ஆடுறனா அந் அப் அப்போது வந்து அந்த ட்ரம்ஸ் போடும்போது நம்மளுக்கு எந்தவொரு கவலையுமே இல்லாமல் வந்து ரிலாக்ஸாக ஆடுறோம் நம்ம வந்து டான்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மியூசிக் போடுறாங்களா ஆ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டாங்கனால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நாமளே போய் போட சொல்லி நாமளே டான்ஸ் பண்ணலாம் நம்ம ஆடுறதும் இல்லாமல் அடுத்தவங்களும் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டான்ஸ் ஆடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டாங்கனால் ஆ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாமளெலாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்றவங்க மனசில் ஏதாவது கஷ்டமா இருந்ததுனால் அதை நம்மளை பார்த்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆடுறாங்கனா அந்த பத்து நிமிஷமாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க டான்ஸ் பண்ணுறனால

இந்த ட்ரம்ஸ் போட்டாங்கனால் வந்து ஸ்டெப்பு போட்டாங்கனால் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபெஸ்டிவல் டைமில் டிரம்ஸ் போட்டு நம்ம டான்ஸ் பண்ணுறோம்